இப்போ தான் எங்களுக்கு வந்து கிராஜுவேஷனு கல்வி கல்லூரி பட்டம் கொடுத்தாங்க ப நான் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் படித்தேன் அண்டர் கவர் காலேஜ் ஃபார் மகளிர் கல்லூரியில் வந்து நான் படித்தேன் அந்த பட்டம் வந்து நான் வந்து பிஎஸ்சி இயற்பியல் படித்தேன் அந்த இயற்பியல் வந்து எனக்கு இப்போ ரொம்ப கை கொடுக்குது இயற்பியல் படிச்சதுனால சுற்றுசூழல்ல எப்படிலாம் இருக்கும் அதை பற்றி ரொம்ப டீடியலாக தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு அப்புறம் வந்து நாட்டு நடப்பு எல்லாமே அதில் வந்துடும் அந்த இயற்பியலில் தான் உலகம் மாதிரி ஒரு கருத்து அதில் இருக்குது இயற்பியல் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் இப்போது கரெண்ட்டு இருந்தாலுமே அது ஒரு ஃபிஸிக்ஸ் எல்லாமே ஃபிஸிக்ஸால் மேட் அப் ஆகி இருக்கிறது தான் இப்போ அந்த பட்டம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது ரொம்ப எஜிகேஷ்னல் ரீதியாகவும் எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது அந்த கல்லூரி பட்டம் பெர்றதுக்கு நான் பட்ட கஷ்டம் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நாள் தான் படிப்பேன் ஒரு நாளில் படித்து ஒரு நாளில் நான் எழுதிடுவேன் எக்ஸாமை ஆனால் நான் வந்து டிஸ்க்டின்ஷனில் தான் பாஸ் பண்ணேன் என்னோடய பெர்சன்டேஜ் வந்து எயிட்டி டூ பெர்சன்டேஜு அது வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி இருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து அந்த அது வந்து இப்போ வந்து கைக்கொடுக்குது எனக்கு ரொம்ப கைக்கொடுக்குது கல்லூரி படிக்கும் போதே எனக்கு இதோடய அருமைலாம் தெரியாது இதுதான் கல்லூரின்னு கல்லூரி பட்டமா அது சும்மா ஆனால் அதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு தொழில் ரீதியாக போகக்குள்ள தான் அந்த பட்டம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்புடின்னு ஒரு ஒரு இதுக்கும் போகக்குள்ள அந்த கிராஜுவேட் ஆனால் தான் அதில் செலெக்ட் பண்ணுறாங்க அ அதுக்கு அப்புறம் வந்து ஃபிஸிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்